நான் வந்து சமையல் அப்படினாலே வந்து மேக்ஸிமம் யூடியூப் தான் ரெஃபர் பண்றேன் டிவி ஷோஸ்லாம் எனக்கு எப்பப்போ என்னனு தெரிவது இல்லை எதாவது ஒரு டிஷ் மேக் பண்ணும் அப்படினா எனக்குத் தோணிச்சு அப்படினா உடனே நான் போய்விட்டு அதை ஞாபகம் வச்சிக்கணுன்னால் இல்லை உடனே வந்து நான் யூடியூப் தான் பார்த்து சமையல் செய்வேன் ஸோ வந்து யூடியூபில் பார்த்துட்டு சமையல் குறிப்பு ப்ளஸ் வந்து இந்த உப்பு அதிகமாக போயிருச்சுனா என்ன பண்ணலாம் அப்படினு கேட்கறம்போது அதுக்கு சில டிப்ஸ்லாம் அவங்க சொல்வாங்க உருளைக்கிழங்கு போடுங்க கசப்பாக இருக்குது அப்படினா வெல்லம் போடுங்க இந்தமாதிரி டிப்ஸ்லாம் நிறையாக கொடுப்பாங்க கிச்சன் டிப்ஸ் இதெல்லாம் ஸோ அதெல்லாமே வந்து நான் அங்கேதான் பார்த்துட்டு இருக்கேன் புதிய சமையல் குறிப்புகள் அப்படிங்கிறது நான் மேக்ஸிமம் வந்து யூடியூப் தான் ரெபர் பண்றேன் ஏன் டிவி ஷோஸ் பார்க்குறேன் அப்படி பார்க்குறதில்ல அப்படினா பட்டிக்குலர் டைமில் வந்து டிவி ஷோஸ்னால் போகணும் இல்லைனா மிஸ் ஆகிடும் பட் யூடியூப் வந்து அப்படி கிடையாது யூடியூப் வீடியோஸ் வந்து நம்ம வந்து எப்போ வந்து நமக்கு என்ன இப்போ நம்ப ஒரு ஃபொட்டெட்டோ ஃப்ரையே பண்ணப்போகிறோம் இல்லைனா ஒரு பிரியாணி மாதிரி பண்ணப்போகிறோம் நமக்கு எதாவது ஒரு டிப்ஸ் வேணும் அப்படினா நாம்ப வந்து யூடியூபிலயே போய் பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம் அந்த மெட்ராஸ் மேல் அவங்க செய்கிறதான் பார்ப்பேன் அவங்களோட செய்கிறது எல்லாமே எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட்டபுளாக வந்து ப்ளஸ் அவங்க சொல்கிற அந்த இன்கீரியண்ட்லாம் அவங்க சொல்கிற அந்த அளவுக்கு நம்ம போடும்போது அது நல்லா இருக்கிறமாதிரி தோணும் ஸோ அதுதான் ஆனால் நான் யூடியூப் தான் மேக்ஸிமம் வந்து பார்ப்பேன்